கண்டிப்பாக மற்ற பிரபஞ்சத்தில் உயிர் இருக்கிறதாதான் நினைக்கிறேன் ஏனால் வெளியில் நாசாலையும் கூட பார்த்தோன்னா வெளியில் எங்கையோ ஸ்பேஷிப் வந்து இறங்குனதா இருக்குது அப்புறம் பெருன்ற நாட்டுக்கு அந்த நாட்டில் ஏதோ ஏலியன்ஸுக்கு அது அந்த அந்த இடத்துக்கும் தொடர்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறோம் அவங்க கம்யூனி அவங்க ஆனால் நமக்கும் அவங்களுக்கும் கம்யூனிகேஷன் இருந்தால் நல்லா தான் இருக்கும் எப்படி இருக்குதுன்னு தெரியிலை நேரடியாக தொ இன்னும் நேரடியாக ஏதும் தொடர்பு கொள்ளலே அது தொடர்பு கொ அதுக்காகதான் பார்த்துட்ருக்காங்க அதும் கன்ஃபார்மாக ஏதும் இது வரைக்கும் கிடைக்கல சான்று இவங்களும் ஏதும் சொல்லிக்கல இன்னும் நாசாவும் ஏதும் சொல்லலை கன்ஃபார்ம் ஏதுமே சொன்னதில்லை இது வரையும் மற்ற் கிரகத்தில் இருந்தால் இருந்தால் செவ்வாய் கிரகததில்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் என்னான்னு தெரியல கண்டிப்பாக